ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மா எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது கத்திரிக்காய முருங்கக்காய் வெங்காயம் தக்காளி என்ன காய்கறி நீங்கள் கேட்டாலுமே எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் சரி இருக்குது உங்கள் என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க அதில் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்களே வந்து டெலிவெரி பண்ணுறோம் ஆ சொல்லுங்கள் ஆ தக்காளி அஞ்சு கிலோ சரி ஆ வெங்காயம் எட்டு கிலோ கத்திரிக்காய் மூணு கிலோ வெண்டக்காய் ரெண்டு கிலோ ஆ சரி சரிங்க ஆ சரி உங்களோடய அட்ரஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி மொத்தம் மொத்தம் நான் டெலிவெரி பண்ணுறப்ப சொல்கிறேன் வெலை வந்துட்டு வெங்காயம் மூணு கிலோ நூறுரூவாய்க்கி விற்கிறோம் தக்காளி வந்துட்டு ஒரு கிலோ ஐம்பது ரூபா பக்கம் டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுப்போம் மா நாங்கள் டெலிவெரி பண்ணுறப்ப சொல்கிறோம் உங்களோடய அட்ரஸ் சொல்லுங்கள் ஆ ஆ சரி என்றைக்கி நீங்கள் ஏ என்றைக்கி நாங்கள் டெலிவெரி பண்ணணும் ஆ சரி மா உங்களோடய அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க அவ்வளோ தான் சரி ம் ஆ சரி